இன்னும் வந்து சில பஸ்ஸுகள் சில அதுவும் ஒரு ஒரு வாகனங்கள்னா ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இல்லை ஒரு கிராமத்துக்கு ஒரு வாகனம் தான் அப்படி தான் இருக்கும் ஏன்னால் அந்த காலத்துலெலாம் வாகனம் அதெலாம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேங்க இப்போ நம்ம ஊருக்குன்னு நாலு அஞ்சு பஸ்ஸு வரும் அப்புறம் ட்ரெயினு நம்ம இங்கேருந்து வெளியூர் போகிறதுக்கு ட்ரெயின் இருக்குது இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியா அப்படி போகிறதுக்கு வந்து விமானம் இருக்குது அதுப்போல் இப்போ நம்ம நாடு வந்து வளர்ச்சி அடஞ்சுக்கினே வருது நம்ம நாட்டில் ரொம்ப பிரபலமான பொழுதுபோக்கு என்னென்னனா சீரியல் நிறைய அம்மாக்களுக்கு பிடிச்சது வந்து டிவி சீரியல் தான் இப்போ வந்து அது எப்படி வளர்ச்சி அடஞ்சுருக்குனா லேப்டாப் ஐபேட் ஃபோனு ஆப்பிள் ஃபோனு அதுபோல் நிறைய வந்ததுனால இப்போ அவங்க டிவி கூட அவ்வளோ பார்க்க அவ்வளோ நேரம் பார்க்கறதில்ல ஏன்னால் அவங்க வந்து அந்த ஐபேடு ஃபோனு லேப்டாப்பு அதுலேயே சீரியல்ஸ்லாம் பார்த்துக்குறாங்க இதுனாலேவே அவங்க வந்து அந்த பொழுதுபோக்கு பொழுதுபோக்கெலாம் பிரபலமாக்குனாங்க